நான் பொதுவாக பொறுத்த வரைக்கும் நெல் வாழை தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ புதுசாக பண்ணும்னா என்ன பண்ணும்னு பார்க்கறேன்னா இது கொய்யா கொய்யா அப்பறம் ஆப்பிள் ஆப்பிள் திராட்சைலாம் புதுசாக பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா வந்து அதிலே நல்லா லாபம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரை போடலான்றாங்க அவரை வந்து எல்லாமே இன் நல்லா பெட்ராக இருக்குது அன்றாட பயிர் அன்றாட பயிர் அவரை அவரை டெய்லி காசு பார்க்கலாம் டெய்லி மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய்ட்டு சேல் பண்ணி தேவையான பொருட்கள விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரலாம் அப்பறம் கத்தரி கத்தரியும் அது மாதிரி ஆறு மாசத்து பயிர் தான் அது கத்திரி கத்தரி வந்து நல்லா பராமரிச்சால் மூட்டை கணக்கில் ஒரு ஒரு ஒரு ஏக்கருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு பத்து மூட்டை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈல்ட் டைம்ல அதுவும் பண்ணலான்னு பார்க்கறேன் அந்த மாதிரி பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய் கொடை மிளகாய் இருக்குது அதுவும் நல்லா ஒரு விவசாயம் ஆனால் அதில் வந்து நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ணும்னா திருச்சியில போய்ட்டு நான் வேளாண்மைத் துறையில் போயிட்டு கேட்டுட்டு மண்ணை பரிசோதனை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன் நல்ல முறையில் வந்ததுன்னால் இன்னும் நிறையா இன்னும் நிறையா செடி கொண்டு வரலாம்னு பார்க்கறேன் இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டு இருக்குதில்லையா ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து நிறையா இப்போ உற்பத்தி ஆகுது நல்லா நல்லா வில போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ட்ராக் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு கொஞ்சம் செலவு அதிகம் தான் ஆனால் அதுக்கு வந்து செல்ஃபுலாம் அமைச்சி இது இதெல்லாம் போடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன் அதனால் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ர அழ் அது அது இப்படி ஒரு செடி வைக்கலாம் அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா சுற்றி தேக்கு தேக்கு பருமா தேக்குன்னு சொல்லுகிறாங்க அது வந்து நல்ல வில நல்ல வில நல்ல உடனே மரமும் நல்லா பெருத்துருது அந்த அதையும் பண்ணலாம்னு பார்க்கறேன் அப்புறம் வேற என்ன வெற்றிலை இருக்குது வெற்றிலையை வந்து அது கொடி கொடியாக அது வேலை அதிகம்னு சொல்கிறாங்க அதிலையும் ஈ லாபம் இருக்குது அப்படின்றாங்க வெற்றிலையை கொடிக் கொடியாக ஏற்றி இல் இங்க அவரை கொடி மாதிரி ஏற்றி அதை பறிச்சு அது சில இது இதெல்லாம் எடுத்துட்டு போய் மண் பரிசோதனை பண்ணிட்டு தான் இந்தந்த செடிலாம் வைக்கலாமா என்னன்னு கேட்டு பண்ணலான்னு இருக்கேன்